ஆம் சொல்லுங்கள் அக்கா ஆம் சொல்லுங்கள் அக்கா

ஆமாம் அக்கா நான் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி அக்கா பதினாறாயிரரூபாய் வரும் அக்கா

இரண்டு ரூம்மா அக்கா அதுவும் அதே ஸைஸ்ளங்கிறிங்க அப்போ அவ்வளோ ஆகத்தான் செய்யும் ஆம் ஞாயிற்றுகிழமை வரேன் ஆம் ஆம் சரி அக்கா ஞாயிற்றுகிழமை வந்துடுறேன் நானே வந்துடுறன் நானே வந்துடுறன் ஆம் ஆம் ஓகே அக்கா